சிறு தொழில்கள் சிறு விவசாயிகள் பெண் தொழில்முனைவோர் அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு கொள்கைகள் கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்துட்டு சிறுத்தொழில்களென்னா வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக வந்து பழங்கள் விற்பனை செய்கிறாங்க காய்கறிகள் விற்பனை செய்கிறாங்க அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு நேராகவும் கூட வந்துட்டு அந்த வண்டியில் வந்து பழங்கள் காய்கறிகளெலாம் விற்பனை செய்கிறாங்க அவங்கலாம் வந்துட்டு இந் இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும் நம்மளும் வந்துட்டு சொகுசாக வந்து ஐடி ஜாப்ஸ் மாதிரி போகலாம் இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னா போயிருக்கலாம் ஆனால் அவங்களோட அவங்களோடய கொள்கைல்லாம் என்ன நம்ம வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ஸில் வந்து கொண்டு வந்து விற்பனை செய்யணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய சிறப்பு கொள்கைகளாக இருக்குது இதை மாதிரி வந்து எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்துட்டு சிறுதொழில் ஆளர்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு சப்போட்டிவ்வாக இருக்கணும் நம்ம வந்துட்டு இந்தமாதிரி பெரிய கடையிலெல்லாம் போயிட்டு எங்கேயாவது வந்து வெ விலைய வந்து பேரம் பேசி வாங்கிறமா இல்லை ஆனால் வந்து நம்ம சிறுத்தொழிலாளிகள் கிட்டே தான் வந்து பேரம் பேசி வாங்கிறோம அந்த மாதிரில்லாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து சிறுத்தொழிலாளிகள் சிறு விவசாயிகள் பெண் தொழில் முனைவோரெலாம் வந்து நம்ம வந்து நிறைய ஊக்குவிக்கணும் அப்படின்னு வந்து எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க